நான் வந்து எந்த மாதிரியான செடிகள் வளர்க்க ஆசைப்பட்றேன் அப்படினா இந்த ரொம்ப அரிய வகையான பழங்கள் அரிய வகையான பூச்செடிகள் காய்கறிகள் இந்த மாதிரி இருக்க எல்லா செடியுமே எனக்கு வளர்க்க ரொம்ப ரொம்ப ஆசை எதனால் இந்த மாதிரி ஒரு ஆசைகள்னால் யா யாருகிட்டயுமே இருக்கக்கூடாது இந்த மாதிரி ஒரு ஃப்ரூட்ஸ் ரொம்ப ரேராகதான் கிடைக்கணும் ஸோ நம்ம தமிழ்நாட்டில் இந்த பழம் கிடைக்கிறது ரொம்ப ரேராக இருக்கணும் ஸோ அந்த மாதிரியான ஃப்ரூட்ஸலாம் நம்ம வந்து வளர்க்கணும் அப்படின்றது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷ்யம் அதுக்கப்றம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பூன்னா அஃப்கோர்ஸ் எல்லா பஸ் எல்லா பொண்ணுங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் அதுலேயுமே ரொம்ப டிஃப்ரண்ட்டான பூ பூச்செடிகள்லாம் வளர்க்கறதுல ரொம்ப ஆர்வம் எனக்கு அதிகம் அப்பறம் செடினால் செடினால் மோஸ்ட்லி செடி அப்படின்னு சொன்னாவே ஒரு நல்ல விஷ்யம் அப்படினா அது இந்த கீரை வகைகள்தான் ஸோ கீரை வளர்க்குறதுல ரொம்ப ரொம்ப இன்ட்ரஸ்ட் அதிகம் அதும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான கலர்ஸில் கீரைகள் இருக்குது நான் இதுவரைக்கும் பார்த்து பார்க்காத பார்க்கக்கூடாத பார்த்தே இல்லாத நிறைய வகையான செடிகளை நான் பார்த்துட்ருக்கேன் ஸோ அந்த மாதிரியான செடி கூட எப்ப்டி வளர்க்கறது எந்த மாதிரியான வளர்ப்பலாம் தேவைப்படுது அதுக்கு அதுக்கு என்னலாம் கொடுக்குணும் அந்த மாதிரியெலாம் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிட்டிருக்கேன் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் பண்ணி ஒரு அழகான செடியெல்லாம் வளர்க்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை இது எல்லாமே நான் பண்ணிட்டும் இருக்கேன் கொஞ்சம் கொஞ்சம் என்னால் முடிஞ்ச வரைக்கும் என் கிட்ட என்னால் என்ன வளர்க்க முடியுதோ அதுதான் வந்து வளர்த்துட்ருக்கேன் அப்பறம் எல்லாருக்குமே ரொம்ப ஆர்கானிக் ஃப்ரூட்ஸ் அண்ட் ஆர்கானிக் காய்கறிகள் இப்போ கிடைக்கிதா அப்படினா ரொம்ப ரேர் தான் ஏன்னா எல்லா வெஜ்டபில்ஸ் எல்லா காய்கறிகள்லேயும் உரங்கள் அப்படிங்குற ஒரு விஷ்யம் வந்து ரொம்ப அதிகப்படியான கெமிக்கல்ஸெல்லாம் ஆட் பண்ணி கெட்டு போகக்கூடாதுனு அதை வச்சிட்டு வச்சிட்டிருந்து வளர்க்குறாங்க ஸோ அதை அந்த காரணத்துனால் நிறைய வந்து தவிர்க்க முடியாத நோய்கள் வந்து வரதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்குது எனக்கு வந்து எல்லாமே ஆர்கானிக்காக இருக்கணும் நம்ம எந்த ஒரு யூரியா அப்றம் எந்த ஒரு உரம் உரங்கள் உரங்கள்னால் மீன்ஸ் அது ஆர்கானிக் உரமாக இருக்கலாம் ஆர்கானிக் உரனா அந்த நம்ம வீட்டில் யூஸ் பண்ற காய்கறிகள் வேஸ்ட்டாகிறது அந்த மாதிரி அந்த மாதிரியான பொருட்கள் மண்ணுக்கு ஊட்டச்சத்து கொடுக்கக் கூடிய பொருட்களை மட்டுமே யூஸ் பண்ணி நம்ம செடியை வளர்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம தேவை இல்லாத உரத்தலாம் வாங்கி வாங்கி போட்டு சும்மா சா ரொம்ப ரொம்ப சீக்கரமாக வந்து ஃப்ரூட்ஸை வந்து நோண்டுற மாதிரியான கெமிக்கல்ஸ்லாம் இப்போது இந்த காலத்தில் இருக்குது ஸோ அந்த மாதிரியான கெமிக்கல்ஸ்லாம் போட்டு வளர்க்கறதுல எந்த விதமான இம்பாக்ட் நம்ம சந்திக்க போகிறோன்றது நம்ம சந்ததிகள் வந்து அந்த காய்கறியை சாப்பிட்றது மூலிமா இப்போ வர நோய்களுடைய வித்யாசம் நம்ம பார்த்துட்டுதான் இருக்கோம் எல்லாமே வந்து ஒரு ஆர்கானிக்காக இருக்கணும் எல்லா விஷயமும் வந்து ஒரு இயற்கையாகவே வந்து செய்யணும் இயற்கையினால்தான் எந்த ஒரு விதத்தையும் மாற்ற முடியாது உலகத்தயும் சரி மனுஷனையும் சரி காப்பாற்ற கூடியது ஒன்றே ஒன்று இயற்கைதான் ஸோ இயற்கையாகவே எல்லாத்தைம் வளர்த்து ரொம்ப நல்ல ஒரு விஷயத்தை வந்து இந்த உலகத்துக்கு எல்லாரும் இப்போ வந்து விவசாயத்தை ரொம்ப துச்சமாக நினைக்கிறாங்க ஸோ என்ன எனக்கு வருமானம் வருது அப்படிங்குற மாதிரி விவசாயத்தை விட ஒரு நல்ல ஒரு வருமானன்னு சொல்ல மாட்டேன் விவசாயத்தை விட ஒரு நல்ல ஒரு மன திருப்திங்கிறது எதுலேயுமே இல்லை அதை பண்ணும் போது தான் நம்மளால வந்து நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்குதான் நாலு பேருக்கு சாப்பாடு போட முடியும் வெளியே வேலைக்கு போனால் என்ன எவ்வளோ நீங்கள் படிச்சிருந்தாலும் அஃப்கோர்ஸ் யு ஆர் ஒன் லேக் ஏர்னிங் பெர் மந்த்தாக இருந்தாலுமே உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்குதான் உங்களால வந்து சாப்பாடு போட முடியும் இதுவே நீங்கள் ஒரு ஃபார்மராக இருந்தீங்க அப்படினா அது அதனோடய வலி உங்களுக்கு தெரியும் அந்த சாப்பாடு எப்படிலாம் மேக் பண்றாங்க அதை எவ்வளோ கஷ்டப்பட்டு உருவாக்குறாங்க அது எதுக்காக நம்ம இப்படியெல்லாம் வந்து கஷ்டப்பட்டு வாங்கும்போது வாங்கும்போது ஓகே அது ஆர்கானிக்கா இல்லையான்னு எவ்வளோ பேர் பார்த்து வாங்குறாங்கன்றது கூட இல்லை இங்கே ஏன்னா அது அவசியம் அவசியோத்தோட அதிகம் அதிகமாக இருக்கறதுனால் நம்ம எதுவாக இருந்தாலும் ஓகே நமக்கு இன்னிக்கி இதுவே அவ்வளோ அது ஆர்கானிக்கா இருக்கா இல்லையா இங்கே மோஸ்ட்லி நம்ம ஊரில் ஆர்கானிக்சே கடையாது அப்படின்னுதான் சொல்லலாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு டூ பஸ்ட்டாஃப் ஆர்கானிக்ஸ் எனக்கு தெரிஞ்சு அழுகி அழிஞ்சே போச்சுன்னு நினைக்கிறேன் நான் இயற்கைங்கிறது வந்து இயற்கையாகவே எதுவுமே இங்கே இல்லை இல்லாத மாதிரி நான் ஃபீல் பண்றேன் அதனால எல்லாத்தியுமே நானே வந்து இயற்கையாகவே எப்படி வளர்க்கறது அப்படிங்குற மாதிரி எல்லா செடி கொடி மரங்கள் பழங்கள் பழச்செடிகள் காய்கறிகள் எல்லா விதமான செடிகளையும் வளர்க்கணும் வளர்த்துட்ருக்கேன் இந்த மாதிரியான செடிகளை வளர்க்குறேன் எல்லாருமே வளர்க்கணுன்றதுதான் என்னோடய ஆசை நீங்களும் இந்த ஆர்வத்தை வளர்த்துக்கோங்க வேற என்ன சொல்றதுனால் நீங்கள் இந்த செடிகளை வளர்க்கறது மூலிமா ஒரு ரொம்ப ஒரு ஆத்ம திருப்தி வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஐ அம் டாம் ஷுயர் ஆஃப் இட் தேங்க் யூ